இப்போ நான் செய்கிற வேலையில் வந்து வேலை செய்யறத்துக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதாவது என்னான்னால் நான் கம்ஃபர்டபுளாக வேலை செய்ய முடியாத மாதிரி இருக்கும் ஒருத்தவங்க அவங்க கையில் இருக்கற மாதிரி இருக்கும் பிளஸ் வந்து நம்பளால் பீஸ்ஃபுல்லாக வேலை செய்ய முடியாது ஏதா இருந்தாலும் அவர இது பண்ணி பேஸ் பண்ணி வேலை செய்யற மாதிரி இருக்கும் அவங்க சொல்றதை மட்டுமே செய்யற மாதிரி இருக்கும் நம்மளே இது ஓன் டிசிஷன் ஏதும் பண்ணமுடியாது நம்ம செய்யறதும் கரெக்டாகா வராதுன்னு சொல்லிட்டு அவரே ஒரு தாட்டில் இருப்பார் அவரு சொல்லுறது மட்டும்தான் கரெக்டு மற்றது எல்லாம் தவறுன்றமாதிரி தான் அவரு செய்ய வேண்டிய கரெக்டாக இருந்தாலும் செஞ்ச வேலை கரெக்டாக இருந்தாலும் அதை அவரு ஒப்பினியன் படி கரெக்டாக வராது அவரு சொல்லுறது தான் கரெக்டான்ற மாதிரி ஒரு தாட்டில் இருப்பார் ஸோ நம்ப செய்ய வேண்டிய வேலை நம்பளால் கம்ஃபர்டபுளாக செய்ய முடியாது கரெக்டாக சரியாகவே இருந்தாலும் அது கரெக்டா இருக்காத மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார் அவரு சொல்றதை மட்டும் தான் செய்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ப வேலையை நம்ப கரெக்டாக செய்ய முடியாது